ஹலோ சார் பான்ஸ் கேபின் சர்வீஸஸா சார் ஆ சார் உங்களுடைய ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பார்த்துட்டுருந்தேன் உங்களுடைய இது வந்து ஸ்விகிலந்து வந்திருந்துச்சு ஓகே சார் இது எனக்கு வந்து அதில் என்ன காட்டுச்சுனு சொன்னால் நீங்கள் வந்து இப்போ ஃபேமிலி ட்ரிப் ஏதாச்சு பிளான் பண்ணுறேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஃபோர் தௌஸன்லந்து ஃபைவ் தௌஸன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் பேஸ்டு ஆன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு உண்மையாக சார் ஆ ஓ ஆ ஓகே சார் ஓகே சார் நாங்கள் வந்து கன்னியாகுமாரி வரைக்கு ட்ரிப் பிளான் பண்ணி இருக்கோம் ஒரு டூ டேஸில் ஓகே சார் போயிட்டு வரத்துக்கு எவ்வளவு ஹார்ஸ் சார் ஆகும் ஓ ஃப் டொண்டி தௌஸன்ட் ஆகுமா சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் டொண்டி தௌஸன்ட் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சார் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் போக எவ்வளோ சார் வரும் ஓகே சார் செவண்டின் தௌஸன் ஆ ஓகே சார் அதுக்கு மேலே கம்மி பண்ண மாட்டீங்களா ஆ சரி ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாங்கள் வந்து இன்னும் த்ரீ டேஸில் கிளம்பலாம்னு இருக்கோம் அட்ரஸ் சொல்லுற சார் நோட் பண்ணிக்கிறிங்களா ஆ ஓகே சார் ஆ ஓகே ஆ சார் பாரதிதாசன் நகர் திருவான்மியூர் அடையார் நம்பர் பன்னெண்டு திருவள்ளுவர் ஸ்ட்ரீட் ஆ அதுதான் சார் எங்கள் நம்பர் ஆ வீ வீட்டு அட்ரஸா சார் ஆ த்ரீ டேஸில் வந்து எங்களுக்கு வந்து எத்திக்கா காமிச்சு வச்சுருங்க ஆ த்ரீ டே த்ரீ டேஸ் ட்ரிப் நாங்க பிளான் பண்ணி இருக்கோம் அதுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க சார் ஓகே சார் தேங்க் யூ சார்